ஆ வாங்க சார் உங்களுக்கு என்ன மீனுக்கா வேணும் எங்கிட்டே வஞ்சரம் இருக்குது கிழங்கா இருக்குது கட்லா இருக்குது ஜிலேபி இருக்குது எல்லா மீனும் இருக்குது உங்களுக்கு என்ன மீனுக்கா வேணும் கட்லாவா ஒரு கிலோ நூற்றைம்பதுரூவாக்கா உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும் அடுத்த வாரமா சரிக்கா அடுத்த வாரம் என்ன கெழமைக்கா வேணும் ஞாயிற்றுக் கிழமையா சரிக்கா நாங்கள் நய் சனிக்கெழமை வந்து கடலுக்கு போவோம் பிடிச்சுட்டு வந்துருவோம் ஃப்ரெஷ்ஷாகவே வந்துடும் நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா ஆ சரிக்கா உங்களுக்கு கட்லா மீன் தானே சரிக்கா ஒரு கிலோ நூற்றைம்பதுரூவா பத்து கிலோவுக்கு ஆயிரத்தி ஐந்நூறுரூபா அதெல்லாம் இல்லைக்கா ப்ரெஷ்ஷாக வேணும்ன்னா நூற்றைதம்பதுரூவா ம் இல்லைன்னா பார்த்துக்கங்க இல்லை நூற்றி நாற்பதுரூவா கொடுங்க சரிக்கா இப்போ அட்வான்ஸுன்னா கொஞ்சம் கொடுத்துட்டுப் போகிறீங்களா ம் சரிக்கா ஏ அட்ரெஸ்ஸு சொல்கிறீங்களா எழுதிக்கிறேன் ம் சரி சொல்லுங்கள்

ஆ சரிக்கா சரிங்க்கா சரிங்க்கா நான் ஞாயிற்றுக் கெழமை காலையில் வேணுமா உங்களுக்கு மதியானம் வேணுமா ஆ சரிக்கா நாங்கள் சனிக்கெழமை நைட்டே பிடிச்சுருவோம் உடனே வந்து இப்போ நாலு மணிக்கிட்டே வந்து கொடுத்தர்றேன் ஆ சரிங்க்கா சரிங்க்கா நான் அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு ரெசிப்ட்டை தர்றேன் நீங்கள் வாங்கிட்டு போங்க

என் நம்பரு இதில் இருக்குது நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் வந்து கொடுத்தர்றேன் ஆ சரிங்க்கா ம் சரி வர்றேங்கக்கா